இப்போ எங்கள் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கனா இப்போ அரியலூர் திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் இன்னைக்கு கவர்மென்ட் ஆஸ்பத்திரியும் நல்ல பெரிய பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கு தனியார் ஆஸ்பத்திரியும் நல்லா பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கு தனியார் ஆஸ்பத்திரிலையும் நல்லபடியாக கவனிக்கிறாங்க இன்னைக்கு கவர்மென்ட்டும் அதுக்கு ஈகுவலாக கவனிக்குறாங்க இப்போ கவர்மென்ட் ஆஸ்பத்திரியை எடுத்துக்கிட்டிங்கனா எல்லாம் அந்தந்த வார்டுக்கு ஆள் போட்டு நீட்டாக சுத்தம் பண்ணி கித்தம் பண்ணி வச்சு இப்போ மகப்பேறும் கூடுமானவரைக்கும் இன்னைக்குலாம் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தளவுக்கு முயற்சி பண்ணி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யறாங்க அதே மாதிரி குழ தாயும் குழந்தையும் பராமரிக்கறது அப்பப்ப அந்தந்த டையத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கறது போறது நம்ம சொந்த பந்தங்கள் இருந்து பார்த்துகிட்டு இருந்தாலும் அந்தந்த வார்டில் உள்ள நர்ஸ்ஸுங்களும் வந்து பார்க்கறாங்க நல்லாவும் கவனிச்சிக்குறாங்க அப்பப்ப அந்த டையத்துக்கு ஊசி போடுறது மாத்தரை போடுறது குழந்த அழுதுச்சினா என்னான்னு வந்து பார்க்கறது அத மாதிரி தாயும் சேயும் நல்லபடியாக கவனிச்சு கொடுக்குறாங்க இன்னைக்கு கூடுமானவரைக்கும் அறுவை சிகிச்சையை தவிர்த்து செய்யறதுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க